ம் வாங்க சார் உட்காருங்க வாங்க உட்காருங்க சொல்லுங்கள் சார் ஓகே சார் சொல்லுங்கள் சார் என்ன என்ன படிச்சுருக்காங்க சார் எந்த ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் வேணும் ஓகே சார் பதினொன்னாவதுக்கு இப்போ எந்த குரூப் சார் வேணும் ஃபஸ்ட்டு குரூப்பா இல்லை பயாலஜி ப்யூர் சயின்ஸ் குரூப்பா இல்லை பிகாம் குரூப்பா என்ன என்ன குரூப்பு நீங்கள் எதிர் பார்க்குறீங்க இப்போ ஜெயங்கொண்டத்துலேருந்து வரேன் சொல்லுறீங்க ஹாஸ்ட்டலில் தங்குற மாதிரியா இல்லை டேஸ்காலரா வரமாதிரிங்களா இல்லை சார் நாங்கள் ஃபஸ்ட்டு குரூப்பு வந்து நானூற்றி எண்பது நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம் இது வந்து அரியலூர் டிஸ்ட்டிக்லே கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கூலு இப்போ இந்த தடவை கூட டிஸ்ட்டிக் ஃபஸ்ட்டு எடுத்துருக்குது உங்களுக்கே தெரியும் அரியலூர் சு அதனால் கொஞ்சம் இது ஃபேமஸான ஸ்கூலுன்றதுனால் டக்குன்னு அட்மிஷன் உங்களுக்கு ஏற்கனவே ஃபுல் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு குரூப்லாம் ஃபஸ்ட்டு குரூப்பு நானூற்றி எண்பதுக்கு மேலே இருக்குறவங்களுக்கே ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சி அதனால் உங்களுக்கு ப்யூர் சயின்ஸ் குரூப் எடுத்துக்கிட்டீங்கனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே சார் ஃபஸ்ட்டு குரூப்பு நீங்கள் எடுத்தீங்கனால் ஃபீஸ் வந்து வர்ஷத்துக்கு அறுபதாயிரம் ஆகும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஒரு அறுபதாயிரங்கிட்ட ஆகும் சார் அப்புறம் ஹாஸ்ட்டல் வசதி இருக்குது ஏனால் ஜெயங்கொண்டத்துலேருந்து வரதுனால் ஹாஸ்ட்டலுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரங்கிட்ட ஆகும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிட்ட ஆகும் சார் பரவால்லிங்களா ஆஹும் இங்கே வந்து ஃபீஸ் கொஞ்சம் ஃபிக்ஸுடாக தான் சார் இருக்கும் ஒன்றும் இதில் ஒன்றும் கம்மி பண்ண மாட்டாங்க நீங்கள் செகேண்ட் குரூப்பு மே பி செகேண்ட் குரூப்பு இல்லைனா பிகாம் குரூப்பு எதாது எடுத்துக்கிட்டீங்கனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிவோம் ஒரு வருஷத்துக்கு எண்பதாயிரம் கிட்ட தான் ஆகும் அதான் சார் இந்த தடவை எங்கள் ஸ்கூலு தான் டிஸ்ட்டிகில் ஃபஸ்ட்டு எடுத்துருக்குது இப்போ நாங்கள் ஏற்கனவே ரெண்டு தடவை வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் இங்கே அதிகமாக தான் சார் போகிட்ருக்கு அட்மிஷன் இந்த வர்ஷம் கொஞ்சம் நல்லாவே அதிகமாக ஆகிடுச்சி நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே எடுத்தவங்களையே நாங்கள் அட்மிஷன் போட்டு முடிச்சுட்டோம் ஐ ஆமாம் சார் சரிங்க சார் ஹாஸ்ட்டல் வசதி இருக்குது சார் ஒன்றும் பிரச்சின இல்லை ஹாஸ்ட்டல் நீங்கள் ஹாஸ்ட்டலுக்கே அறுபதாயிரங்கிட்ட ஆகும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சின ஓகே சார் தேங்க் யூ போய் அங்கே வெய்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணிங்க ஓகே சார்